சமையல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமையல் செய்யறதுக்கு நான் வந்து டைமெலாம் பார்க்கமாட்டேன் எப்போ வேணாலும் நான் வந்து சமைப்பேன் ரசம் வைக்கிறத்துக்கு எங்கள் வீட்டில் எல்லோரும் என்னோடய சமையல் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஆர்வமாக குக் இது சமையல் பண்ணுவேன் அப்பறம் வந்து மீல் மேக்கரை வந்து நான் வந்து ஒரு டைம் வந்து தப்பாக செஞ்சுட்டேன் அதுக்கு வந்து ரொம்ப நேரம் எஃபர்ட் பண்ணி செஞ்சேன் ஆனால் வந்து அது தப்பாக வந்துருச்சு